பைக் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஆரம்பத்தில் வந்து எங்கள் சார் வண்டி ஹீரோ ஹோண்டா ஒன்று கொடுத்தாங்க அதில் விட அதை விட அதில் கற்றுட்டு அதுக்கு அப்புறம் வந்து ஏ இப்போ நான் ஏற்கனவே வந்து ஹீரோ ஹோண்டா வெச்சுருந்தேன் அந்த பைக்கை விட இப்போ பார்த்தா நான் வந்து ரேடான் டிவிஎஸ் ரேடான் வெச்சுருக்குறேன் நான் ஒரு நாளைக்கு பார்த்தா நான் வண்டியில் வந்து ஒரு நூறுலிருந்து நூற்றம்பது கிலோ மீட்டரு வந்து டிராவல்டு பண்ணுறேன் என்னுடைய வேலையே வந்து பைக்கில் தான் வந்து போய்கிட்டுருக்கது மாதம் பார்த்தா ஒரு மூணாயிரத்து நாநூறில் இருந்து மூணாயிரத்தி ஐந்நூறு கிலோ மீட்ரு வந்து பைக்கிலே வந்து நான் வந்து பயணம் செய்கிறேன் எனக்கு பைக்கு வந்து சிறப்பாக இருக்குது மைலேஜும் நல்லா கொடுக்குது பைக்கில் போகிறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரெகுலராக பார்த்தா என்னுடைய தொழிலே வந்து பைக்கில் தான் போய்விட்டு வரது என்னோடய தொழிலுக்கு வந்து ஏற்ற மாதிரி பைக் வந்து டிவிஎஸ் ரேடான் வந்து சிறப்பாக இருக்குது ஆவ்ரேஜ் வந்து பெட்ரோலு வந்து பார்த்தா நான் ஒரு நாளைக்கு இரநூருபா போட்டால்கூட வந்து ஒரு ஒரு நூறு கிலோ மீட்ரு கிட்டே வந்து ஒரு அறுபது எழுவது கிலோ மீ எழுவது கிலோ மீட்ருக்கு முந்தைய வருது ரேடான் வண்டி சிறப்பாக இருக்குது மு முன்னை வந்து வச்சுக்குற வண்டியை விட இந்த வண்டி ரொம்ப சிறப்பாக இருக்குது